எழுநூத்தி பன்னிரெண்டு ஆயிரத்து இருபத்தஞ்சி பத்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்து எட்டு ஒம்பது லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்து ஆறு மூணு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரத்து அறநூறு